எதை நோக்கமாக இருக்குதுன்னா ஓ பணம் இல்லைனா மற்ற தேவையில்லாத விஷயங்கள் அதை வச்சு தான் இன் இன்றைய பாடல்கள் வந்து இருக்குது ஆனால் பழைய பாடல்கள் வந்து அந்தமாதிரி இல்லை அதில் வந்து நிறையா அந்த ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னாடியும் ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும் நான் இந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடல்கள் தான் ஏன்னா நம்மளோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஓ ஒவ்வொரு பாடும் பாடலும் இருக்குதுனா அது வந்து பழைய பாடல் மட்டுந்தான் இன்றைய பாடல்கள்ல வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு அர்த்தம் கொடுக்கற மாதிரியான ஒரு பாடல் எந்த பாடலுமே இல்லை